என்னோட பெருமைக்குரிய சாதனை அப்படின்னு நீங்கள் என்ன பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயர ரூபா கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது ஏன்னா நம்மள நம்மளோட வாழ்கையில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணாக் கூட நம்ம இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுதான் நல்லது அதுதான் நமக்கு வந்து ஒரு தர்மம் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் என்னோட கேரக்டர் ஃபஸ்ட்ட அஃப் ஆல் வந்து அவங்க கோவிலுக்கு செய்கிறோம் உண்டியலில் போடுகிறோம் ஐயருக்கு செய்கிறோம் சாமி நம்மள மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்மை ஆனால் அது கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம யாருக்கு செய்கிறோன்னா சாமி எடுத்துக்க போகிறது கிடையாது ஸோ சாமிவோட சாமியோட வடிவில் இருந்து நம்மளால் நமக்கு முடிஞ்சது வந்து இல்லாதவங்களுக்கு செய்வது மாற்றுத்திறனாளிங்களுக்கு செய்வது இதெல்லாம் வந்து நமக்கு நல்லதுன்னு நான் வந்து நெனைப்பேன் இதனால் இப்போ வரையும் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு மாதம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ அந்தமாதிரி சாப்பாடை தான் நான் வரையும் கொடுத்துட்டு இருக்கேன் அதுவே வந்து என்னோட பெருமைக்குரிய விஷயம்தான் நான் நினைக்குறேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நான் கொடுக்குற ஆர்ஃபனேஜ் வந்து வயசானவங்க இது அன்னியில வந்து இப்போ நம்மளோட பர்த்டே இல்லை எங்கள் வீட்டுகாரங்களோட பர்த்டே அந்தமாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்தமாதிரி டைமில் ஒரு வேளை மட்டும் அதாவது ஆஃப்டர்நூன் லன்ச்சு எந்த இது நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியுமோ அதுமாதிரி கொடுப்போம் அதுமாரி அவங்களுக்கு போய் செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா அவங்களோட மனசு வருத்தங்களை நம்ம வாங்கிக்க கூடாது இவங்கள்லா நல்லா அதாவது நம்ம நல்லாயிருக்கோம் செய்கிறோம் பட் ஆனால் நம்மளை நம்மளை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னோட ஆசை வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய சின்னச்சின்ன பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்குறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து குழந்தைகள் இருந்தால் கூட தத்தெடுத்து குழந்தைய வளர்க்கணும்னு ஆசை ஏன்னா ஏதோ ஒரு கொழந்தை கஷ்டப்படுகிற குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு ஆசை அதை அதை வந்து நான் இன்னும் செய்யலை அந்த சாதனையை பட் ஆனால் இட்ஸ் ப்ராசஸ் கோயிங் ஆன் ஸோ அந்தமாதிரி இருக்கும்போது அதில் அதெல்லாம் வந்து என்னோட பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்குறேன் என்னோட மனதுக்கு சந்தோசமான விஷயம் எதெல்லாம் நான் செய்கிறேனோ அது எல்லாம் என்னோட பெருமைக்குரிய விஷயம்தான்